ஹலோ தம்பி யோகேஷு என்ன ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணுற சரி அப்படியா

ம் ம் ஆமாம் நமக்கு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் புதுக்கோட்டை வராது திருச்சி போய் தான் ஏறணும் நீயி அதுக்கு இங்கேருந்து நம்ம எப்படியும் பஸ்ஸுலேயோ இல்லை ட்ரெயின்லேயோ தான் நீ போய் அந்த மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ்ஸை பிடிக்கிற மாதிரி இருக்கும் காலையில் நேரமாக வந்துடும் ஒரு ஏழு மணிக்குலாம் திருச்சி வந்துடும் அப்பனால் நீ இங்கயிருந்து ஒன்னு பண்ணு நமக்கு இங்கயிருந்து பேசஞ்ஜர் ஒரு ஆறு மணிக்கு இருக்குது புதுக்கோட்டையிலேந்து திருச்சி போயிடு பேசஞ்ஜரில் ஏறுனினால் ஏழு மணிக்கு கரெக்டாக போயிடும் அங்கே மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ்ஸு ஏழு ஏழேகாலுக்குதான் வரும் ஃப்ளாட்ஃபார்ம் நம்பர் அஞ்சுக்கு வரும் அதில் வந்து ஏறிட்டின்னால் நீ டேரெக்ட்டாக தஞ்சாவூர் போய்டலாம் எங்கே பெரிய கோயிலுக்கு போகணுமா சரி ரைட்டு குடும்பத்தோட போயிட்டு வாங்க பக்கத்துலேயே ஒரு பூங்கா ஒன்று ஆரம்பிச்சுருக்காங்க புதுசாக அதையும் போய் பார்த்துட்டு வாங்க நல்லாயிருக்கும் அந்த சின்னப்பிள்ளைங்களாம் கூட்டு போனீங்கனால் கொஞ்சம் விளையாட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் காலையில் நீங்கள் சீக்கரம் போய்ட்டிங்கனால் ஒரு ஏழேகால்னா எட்டேகால்க்கு தஞ்சாவூர் போயிரும் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கனா ஒரு ஒன்பது ஒன்பதரைக்குள்ளே நீங்கள் கோயிலுக்கு போய்டலாம் காலையில் பத்து பத்தரைக்குள்ளே சாமி கும்மிட்டிங்கன்னா அப்புறம் ஒரு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் எல்லாம் கோயில்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேயே பிரசாதானம்லாம் கொடுப்பாங்க அங்கேயே வாங்கி சாப்பிட்ருங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தீங்கனால் அப்படியே பேக் சைட்லே தான் பார்க் இருக்குது சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது நம்ம நல்லா அழகாயிருக்கும் இப்போ நல்லா பிள்ளைங்களுக்குலாம் விளையாட்டுறதுக்கும் பிரச்சின இல்லாமல் இருக்கும் நிழலாவும் இருக்கும் அங்கே போயிட்டு விளையாண்டுட்டு நிறைய தின்பண்டங்கள்லாம் அங்கே விற்பாங்க அதுக்கு ப அதெலாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக வாங்கள் சாய்ந்திரம் திருப்பி நாலு மணிக்கு இருக்குது ட்ரெயின்னு நாலு மணிக்கினால் நால்ரை கிட்ட வரும் அங்கே நீ அந்த த அதே ட்ரெயனை பிடிச்சிங்கனா ஒரு ஏழு எட்டு மணிக்குலாம் இங்கே புதுக்கோட்டை வந்துடலாம் சரியா அந்தமாதிரி ப்ளான் பண்ணிக்கீறிங்களா என்ன இந்த ட்ரெயின்னே உனக்கு கம்மி தான் இங்கேயிருந்து பேசஞ்ஜரில் போனின்னால் பதினஞ்சு ருபா டிக்கெட்டே போ தே திருச்சிக்கு திருச்சிலேருந்து அங்கே வந்து மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் கூட இருக்கும் நாற்பத்தஞ்சி ருபா என்னமோ வாங்குவாங்கனு நினைக்கிறேன் அதுனால் இப்போ திருப்பியும் வரும் போது நாற்பத்தஞ்சி இங்கே பேசஞ்ஜரே இருக்குது திருப்பியும் வரதுக்கு அதான் ஒரு ஆளுக்கு அறுபது ருபா ட்ரெயினுக்காகும் அங்கே நீ ஆட்டோ செலவு ஒரு நூறுபா கேட்பாங்க ரயில்வேஸ்டேஷன்லேருந்து கோயிலுக்கு போகிறத்துக்கு அவ்வளோ தான் செலவு கம்மியாக தான் ஆகும் ஒன்றும் பிரச்சினை நீங்கள் போயிட்டு வாங்க ம் ஆ ஆ சரிப்பா போயிட்டு வந்து சொல்லு எப்படி இருந்துச்சுன்ட்டு ம் ஓகேப்பா ம் ம்